ஹலோ குட்மார்னிங் பா சொல்லுங்கள் குட்மார்னிங்மா சொல்லுங்கள் ஓ குட்மார்னிங் மேம் சொல்லுங்கள் என்ன விஷயம் ஓகேம்மா சொல்லுங்கள் அப்படியா எதுக்காக லீவு வேணும் மேம் என்ன மேம் இப்போ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயி ஒன் மந்த் ஒன் வீக் கூட ஆகலை அதுக்குள்ளே லீவ் கேட்டால் எப்படி மேம் அதுவும் நெக்ஸ்ட் இயர் அவன் டென்த் வேறு போகறான் இல்லையா நீங்கள் இப்போ வந்து ஃபோர் டேஸ் லீவ் கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் ஆமாம் இப்போ தான் ஸ்கூலே ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து சிலபஸ்ஸு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா நம்ம வந்து ஸ்டார்டிங்கே நீங்கள் ஃபோர் டேஸ் லீவ் போட்டு போனீங்கன்னா அவன் வந்து ஸ்டார்டிங் அவன் என்ன க்ளாஸை இன்ட்ரொடக்ஷன் க்ளாஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணுன்னு சொல்லுவாங்கள்ல டீச்சர்ஸு எல்லாம் இப்போ நான் சரின்னு சொன்னாலும் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன மேம் நீங்கள் உடனே சரின்னு சொல்லிவிட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன சொல்லமுடியும் அத மே ஃபர்ஸ்ட்டு செகண்ட்டு ஸ்டாண்டர்டு பிள்ளைங்கன்னா கூட தெரியாது அவன் நைன்த் போயிட்டான் இல்லையா நீங்கள் இப்போ வந்து லீவ் கேட்குறீங்க கண்டிப்பாக வேணுமா ஓகே பா எனக்கு புரியுதுப்பா இப்போ மிடில்ன்னா கூட நான் லீவ் கொடுத்துருவேன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா எனக்கு என்ன சொல்லுறதுன்னே தெரில நீங்கள் ஆ எனக்கு புரியுது ஆமாம் பையன் இருக்கணுன்னா நான் எதுக்காக சொல்லுறேன்னாப்பா இப்போ நீங்கள் வந்து டென்த்து போகறான் இல்லையா நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் தான் போகறான் இப்போ நைன்த்து தான் படிக்கிறான் நீங்கள் சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு சிலபஸ் இப்போ இதுலேர்ந்து தான நெக்ஸ்ட் இயர் கண்டினியூ ஆவும் இப்போ இதோட ரிப்போர்ட் கார்டு எல்லாம் பார்த்து தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து பாஸ் பண்ணி டென்த்துக்கு அனுப்புவோம் இல்லையா அப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கே என்னம்மா ஃபோர் டேஸ் லீவ் சொல்லுவீங்க ஃபோர் டேஸ் க்ளாஸ் போயிரும் அப்போ அந்த ஒன் வீக் ஃபுல்லாக போயிடுற மாதிரி இருக்கும் இல்லை இப்போ நம்ம அதுக்குள்ளே அவன் பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நான் அப்போ நெக்ஸ்ட்டு லீவ் கொடுக்க முடியும் நீங்கள் ம்ம் சரி ம் அப்படியாப்பா இப்போ நீங்கள் கேட்டோன்னே என்னால் உடனே கொடுக்க முடியாது இல்லையா நான் அவன் வந்து டீச்சர்ஸை அவங்க அவனோட க்ளாஸ் டீச்சர்ஸ் எல்லார்டையும் நான் கேட்குறேன் ஓகேவா அவனோட லாஸ்ட் இயர் ரிப்போர்ட்டு இப்போ இப்போ ஆக்ஷுவலாக டென் டேஸ் ஆயிருச்சு இல்லையா க்ளாஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கூல் ஓப்பன் பண்ணி அவன் எப்படி ஆக்டிவாக இருக்கான் அவன் வந்து ஹோம் ஒர்க் எல்லாம் கரெக்டாக பண்ணுறானா அவனோட சப்ஜெக்ட்டு எல்லாம் முடிக்கிறானா ஒர்க் எல்லாம் முடிக்கிறானா அப்படின்னு நான் கேட்டுக்குறேன் ஏன்னா நான் கேட்டால் தான் அவனுக்கு இல்லை வந்து ஆ சரி ஷாம் வந்து பிக்கப் பண்ணிருவான் அப்படிங்கற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு வந்தால் தான் என்னால் லீவ் கொடுக்க முடியும் நான் உடனே ஒன் ஆர் டூ டேஸ்ன்னா பரவால்ல ஃபோர் டேஸ் லீவ் இல்லையா அதனால் நான் அவன் டீச்சர்ஸ் எல்லார்டையும் நான் கேட்டுக்கறேன் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க எல்லா டீச்சர்ஸ்டையும் நான் கேட்கறேன் எல்லா சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்டையும் நான் பேசணும் பேசுனா தான் அவன் எப்படி இருக்கான் அவனோட ரிப்போர்ட்டு எல்லாம் எனக்கு தெரியும் நான் அதுனால கால் ஆனால் நான் ஷாம்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சரியா நான் உங்களுக்கும் கால் பண்ணி சொல்லுறேன் அவன் க்ளாஸ் டீச்சர் கிட்ட உங்களுக்கு கால் பண்ணி பேச சொல்லுறேன் அவன் அவன் ரிப்போர்ட்டு எல்லாம் ஓகேவா இருந்தால் தான் அவங்க டீச்சர்ஸ்டையும் நான் பர்மிஷன் கேட்கணும் கேட்ட அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பையும் போ போகணும் ஷாம் வரணும் அப்படின்னா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் அவனுக்கு லீவ் வந்து வேன் பண்ணுறேன் சரியா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் கேட்டுவிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு நீங்கள் உடனே இப்போ லீவு அக்சப்ட் பண்ணிக்குவேன்னு நினைக்காதீங்க நான் கேட்டுவிட்டு தான் சொல்லுவேன் சரியா நான் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு இப்போ அதான் இன்ஃபார்ம் கொடுக்குறேன் ஓகேவா ஓகே ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே